வாழ்க்கைக்காக நான் என்ன பண்ணேன் அப்படினா எனக்கு அப்பதுலேருந்தே டீச்சிங் ஃபீல்டில் ஒரு இன்ட்ரஸ்ட் இருக்குது அதனால நான் என்னோடய டீச்சர்ஸெலாம் பார்க்கும் போது எனக்கு ஆசையாயிருக்கும் இந்த மாதிரி தான் நம்ம டீச் பண்ணணும் அப்படின்னுட்டு ஆனால் அப்போவே நான் ஒரு டீச்சர் ஆகணும் அப்படின்னுட்டு டிசைட் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஹார்டுஒர்க் பண்ணி படிச்சு பிஹெச்டி வரைக்கும் படிச்சுட்டு அது அப்புறோம் ஒரு ஸ்கூலில் டீச்சராயிருக்கேன் இப்போ வந்து நம்ம ஒருத்தவர்களுக்கு சொல்லி கொடுக்கும் போது அது அவங்களுக்கு புரியற அளவுக்கு நம்ம சொல்கிற கருத்து வந்து அவங்களுக்கு போய் சேரணும் அப்படின்ற மாதிரி அவங்களோடய கெப்பாசிட்டி என்ன அவங்களுக்கு என்ன எக்ஸ்சாம்புல் கொடுத்து நம்ம சொல்லலாம் அப்படின்ற மாதிரி டெய்லியும் யோசிச்சு அந்த மாதிரி தான் டீச் பண்ணுவேன் அந்த மாதிரி பண்ணும் போது இன்றைக்கி நம்மளால் ஒருத்தவங்க கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம நினைக்கும் போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாயிருக்கு எல்லோரும் சும்மா படித்தோம் நம்மளும் படித்தோம் நம்மளும் கோர்ஸ் ஸ்கூல்க்கு போனோம் நம்மளும் காலேஜ் போனோம் அப்படின்னு இல்லாமல் ஒரு எய்ம் வச்சுட்டு நம்ம படிச்சு அந்த கோலை வந்து கண்டிப்பாக அச்சீவ் பண்ணணும் நான் அப்படி தான் பண்ணிணேன் படிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் படிக்கிறது அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு அந்த எக்ஸாமில் அதை போய் அப்ளை பண்ணுறதுன்றது கொஞ்சம் கஷ்டம் தான் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ண பண்ணா அது தானா வந்துடும் அதுக்கு அப்புறோம் வந்து இப்போ ஒரு நம்ம என்னா ஆக போகிறோம் அதுக்கு நம்ம எவ்வளோ ஹார்டுஒர்க் பண்ணணும் அப்படின்றது வந்து ஒரு ஒரு நல்ல பிளான் பண்ணிக்கணும் இந்த மாதிரி இதை பண்ணணும் அடுத்து நெக்ஸ்ட் இத பண்ணணும் அடுத்து நெக்ஸ்ட் இதை பண்ணணும் கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணவே கூடாது இருக்கிற டைம் வந்து நம்ம எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக பண்ணணுமோ அந்த அளவுக்கு பண்ணிக்கிட்டால் நம்மளோட லைஃப்க்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது